ஆ சொல்லுங்கள் சொல்லுங்கள்

ஓகே ஆ ஒன்றும் இல்லை சார் இப்போது உங்கள் டாகுக்கு வந்துட்டு ஆக்சுவலாக ஏஜ் என்ன சார் ஆகுது டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் அது பிகினிங்லேர்ந்தே நீங்கள் தான் உங்கள்கிட்ட தான் அது வளருதா ஆ ஃபுட்டோடய ப்ரொஸீஜர்லாம் என்னென்ன பண்ணுவீங்க ஆ ஓகே ஆ இப்போது வாக்கிங்னால் எவ்வளோ ஹவர் சார் போவீங்க ஆ எ பர் டேக்கு ஒன் டைம் தான் வாக்கிங் கூட்டிப் போவீங்க ரைட்டுங்களா அந்த மாதிரி கூட்டிப் போவீங்க ஓகே ஓகே ஓகே இது இது எத்தனை நாளாக இந்த ப்ராப்ளம் இருக்குது ஈட்டிங் இல்லாமல் ஆ சரி இதோ ம் ஓ சரி ஓகே இது தவிர வேறு எதுவும் வெளிலேருந்து வெளிலேருந்து ஃபுட் ஐட்டம் எதுவும் மாற்றி கீற்றி கொடுத்தீங்களா இடையில ஒன் வீக் பிஃபோர் ஏதாவது அப்படியா ஓகே ஓஹோ ஆ ஓகே ஓகே வேறு யாரும் வந்து வேறு யாருகிட்டையும் ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸுன்னு விட்டுருந்தீங்களா டாகை ம் ஒங் உங்க வீட்டு அளவிலையே தான் இருந்துக்கு இருக்குமா அது ஆஹான் ஓகே ஓ ஓ ஓகே ஓகே ஓகே சார் இதுக்கு இதுக்கு பிஃபோர் இதே மாதிரி ஏதாவது இஷ்ஷு இருந்திருக்கா இந்த ரெண்டரை வருஷத்தில் இது தான் ஃபஸ்ட் டைம் ம் ஓகே ஓகே ஓகே இப்போ இந்த இந்த அட்ரஸை நீங்கள் வந்துட்டு எதில் இந்த நெட்டில் பார்த்தீங்களா என்னுடையதை

ஆ சரி சரி ஓ ரைட் சார் ஓகே ஒன்றும் இஷ்ஷு இல்லை நம்ம நம்பப் பார்த்து பண்ணிக்கலாம் அது என்னங்கிறத நான் டாகை பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்ல முடியும் நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் நம்மளுடைய சேலம் ஜிஹெச் இருக்குதுல்லிங்களா அது போகிற வழியிலியே பேக்கில் அதாது ஜிஹெச்சுக்கு ஜஸ்ட்டு பேக்கு பார்த்தீங்கன்னா அந்த சந்தில் தான் நம்மளுடைய க்ளினிக் இருக்குது இது டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் டென்னோ க்ளாக் போல ஓப்பன் ஆகும் ஒரு ஒன்னோ க்ளாக் வரையிலும் இருப்பேன் ஸோ நீங்கள் என்ன செய்யுங்க ஒரு டென் தேட்டிப் போல் இங்கே கூட்டிக்கிட்டு வாங்க நான் வந்து க்ளினிக்கில் வைச்சு நான் சில டெஸ்ட்டுகள்லாம் எடுத்தத்துக்கப்புறோம் நம்ப ஃபர்தராக எப்படி எல்லாம் அதுக்கு ட்ரீட் பண்ணலாம் என்ன ஏதுப் பார்க்கலாம் சரிங்களா இல்லை இப்போ அதுதான் இப்போ அக்செப்ட் பண்ணவே இல்லையே நீங்கள் ஜஸ்ட்டு எப் மார்னிங்கில் என்ன ஆஸ் யூஷுவல் கொடுப்பீங்களோ அதைக் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள் நான் டென் தேட்டிக்கு வரும் போது க்ளினிக்கில் வைச்சு நான் என்னங்கிறதை நான் ஃபர்தராக ட்ரீட் பண்ணுறேன் ஓகேங்களா